இந்த காலத்தில் இளைஞர்கள் வந்து எல்லா இளைஞர்களும் படித்திருக்காங்க காலேஜுலேருந்து வெளியே வரும்போது எல்லா படித்து நல்லா தான் வர்றாங்க கேம்பஸ் இன்டர்வியூலேயும் செலக்ட்டாகி தான் வர்றாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது செலெக்ட்டாகிட்டு வந்ததுக்கப்பறம் ஆறு மாசத்தில் கூப்பிட்றேன் ரிசல்ட் வந்ததுக்கப்பறம் கூப்பிட்றேன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் ஆறு மாதம் ஆனாலும் அவங்களுக்கு கால் வர்றதில்லை அதனால் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கிடைக்குற வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடைக்கு கொரியர் பாயாக இந்த துணி கடைக்கு அந்தமாதிரி கிடைச்ச வேலைக்கு போய்ட்ருக்காங்க இது வந்து அரசு வந்து ஏதோன்னு கண்காணித்து எல்லா இளைஞருக்கும் ஒரு வேலை செய்ய கிடைக்கணும் மாதிரி செய்யணும் இது கவனிக்கப்பாடாத வேலைகள்னா பேங்க்கில் நிறைய வேலை வேக்கன்ஸி இருக்குது ஆனாலும் அவுங்களால போய் அட்டெண்ட் பண்ணி படிக்க முடியல அப்புறம் வந்து போஸ்ட் ஆபிஸில் நிறைய வேலைகள்லாம் இருக்குது அதனால் அங்கேல்லாம் போய் எல்லோரும் எக்ஸாம் எழுதி யாருனாலையும் போய் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இளைஞர்கள் வந்து கெடைச்ச வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அரசு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கவுர்மெண்ட் வேலை இல்லை தனியார் கம்பெனியில் வேலை இது எல்லோருமே படித்து முடிக்கும் போது ஒரு வேலையே ஓட வெளியே வர மாதிரி சேர்ந்தா எல்லா இளைஞர்களுக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா ஆசிரியர்கள் எல்லோருமே நல்லா படிக்க வெச்சது ஸ்டூடெண்ட்ஸை வெளியே அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க வேலையில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சூல்நிலையில் அரசு தான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கற மாதிரி பண்ணணும்